வேற்றுக் கிரகவாசிகள் சில கிரகத்தில் இருக்கிறதாக சொல்கிறாங்க ஆனால் நான் அறிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வேற்றுக் கிரகவாசிகள் சில ஒரு பழங்குடியின மக்கள் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு யூகம் சொல்கிறாங்க சிலவங்க பார்த்தீங்கன்னா சில ராக்கெட் ஏவுதளம் இந்தமாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுக் கிரகவாசிகள் வந்து சில தொந்தரவு பண்ணுறதாகவும் சில கற்பனையான ஒரு செய்திகளும் போயிட்டு இருக்குது நம்மளை பொறுத்தளவு அவங்க பற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மூர்க்கத்தனமான அதாவது கொஞ்சம் ஆதிவாசி மனிதனை விட கொஞ்சம் மோசமான ஒரு நிலைமையில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க நம்மளுக்கும் அவங்களுக்கும் இது பார்த்தீங்கன்னா சில வித்தியாசமான கேரக்டரெல்லாம் மாறிடுது நாம் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருப்போம் ஆனால் அவங்க வந்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒ கொஞ்சம் கரடு முரடாக ஒரு வித்தியாசமான தோற்றத்தோடு இருப்பாங்க பார்த்தாவே கொஞ்சம் பயங்கர மாதிரி கொஞ்சம் பயங்கரமாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோயேன் நம்மளை விட கொஞ்சம் அந்த தோற்றத்துலேயும் சரி மாற்றத்துலேயும் சரி கொஞ்சம் பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்கும்